திருவாரூர் மாவட்டத்தோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்ன்னா அங்கிருக்க கூடிய கலை வடிவம் அங்கிருக்க கூடிய கல் தேர் தான் கல் தேர் அப்படிங்குறது ஒரு மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வை நினைவு நினைவுப்படுத்த கூடியதாக இருக்குது அது என்னெனா மனு நீதிச்சோழன் எப்படி வந்து அரசாட்சி பண்ணிணாரு அப்படிங்குற செய்திதான் இந்த காலத்திலருக்க கூடிய அரசியல் தலைவர்களுக்கும் மிகச்சிறந்த முன் உதாரணமாக இருந்தவர் தான் மனு நீதிச்சோழன் அவரு வந்து தன்னுடைய மகன் வீதி விடங்கனை தன்னுடைய மகனென்னு பார்க்காம நீதிக்காக தேர் காலில் இட்டு கொன்னவர் அந்த நிகழ்வை வந்து அப்படே பிரதிபலிக்கிற மாதிரி திருவாரூரில் கல் தேர் கல் தேர் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்புறம் வந்து நிறைய இடங்களை சொல்லலாம் அதில் எனக்கு மிக பிடுச்ச ஒரு கலை வடிவம் அப்படின்னா அந்த ஆராய்ச்சி மணி ஆராய்ச்சி மணி அப்படின்னாவே அது திருவாரூரோட ஒரு முத்திரை அப்படின்னே சொல்லலாம் இன்னிக்கும் நிறைய பிற மாநிலங்களில் நிறைய கட்டுமான அமைப்புகள் வந்து திருவாரூரில் இருக்கக்கூடிய சிற்பிகளால் செய்யப்பட்டது அப்படிங்குறதுக்கான பல உதாரணங்கள் சில அடையாளங்களை அவங்க வந்து அந்த சிற்பத்தில் விட்டிருக்காங்க அதில் என்னென்னா அந்த ஆராய்ச்சி மணியோட அமைப்பு அந்த ஆராய்ச்சி மணி எப்படி இருக்குமோ அதை எதாவது ஒரு இடத்துல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பொறிச்சுருக்காங்க அதை வைச்சே இது வந்து திருவாரூரில் இருக்க கூடியவங்களால் செதுக்கப்பட்ட கற்சிறப்பங்கள் அப்படின்னு கூட நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு முத்திரையாக ஆராய்ச்சி மணி அந்த மணியை வந்து ஒரு பசுமாடு வாயால் பிடிச்சு அடிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இந்த அமைப்பை பார்த்தாவே இது எந்த ஊருனால் இது திருவாரூர் தான் அந்த வடிவத்துக்கு ஈக்குவலாக வேறு எதுவுமே திருவாரூரோட சிறப்பை சொல்லுமா அப்படின்னு எனக்கு தெரியல அடுத்தது திருவாரூர் தேர் திருவாரூர் தேர் வந்து எத்தனையோ ஊரில் தேர்கள் தேர் ஓட்டம் நடந்தால் கூட திருவாரூருக்கு நிகராக தேரோட்டம் செய்கிற எந்த ஒரு ஊரையும் நம்ம பார்க்கவே முடியாது ஆழித்தேரை ஆழிப்போல் மக்களெலாம் திரண்டு அதை வடம் பிடுச்சி இழுத்துகிட்டு போகிற அந்த நிகழ்வு அதுவும் வந்து நம்மளுடைய கலைசாரத்தை கலாச்சாரத்தை மற்ற தலைமுறைக்கு கொண்டுவிட்டு போகிறதாதான் அமைஞ்சுருக்கு